ஆக்சுவலி வந்து நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆனால் ரொம்ப நான் வந்து பார்த்த மா பார்த்த மாதிரியே வந்து வந்துருந்தது ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு டார்க் பிங்க் கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டார்க் பிங்க் அம்பர்லா டைப்பில் ஆர்டர் பண்ணியிருந்த குர்த்தி வந்து ரிசீவ் ஆகுறதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சு அது வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறமே தான் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ப அது வந்து அது ரொம்ப பிரைட்டாக எப்படி எந்த கலரில் இருந்ததோ அதே கலர்லேயே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் டிசைனெலாம் என்ன டிசைன் போட்டிருந்ததோ அதே மாதிரியே இருந்தது பிரிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகல்லாம் இல்லை கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்தது டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டிரெஸ் வந்து போடுறதுக்கும் வந்து ஃபிட்டு ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா போட்டோடனே நல்லாயிருக்கே அப்படின்ற மாதிரி நமக்குனே தைச்ச மாதிரி அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டாக இருந்தது எனக்கு கொஞ்சம் அது போடுறதுக்கு கம்ஃபர்ட்டபிளாகவும் இருந்தது